இப்போ புதுசாக ஒரு கொழந்தை பிறக்குதுனா அந்த குழந்தைய எப்படி பாதுகாக்கணும்ன்ற கேள்விக்கு வந்து நிறைய பேருக்கிட்ட வந்து ஆன்ஸ்சர் அதிகமாகவே இருக்கும் இல்லையா இப்போ வந்து கன்சீவாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு பதினஞ்சு நாள் அவங்கள ரொம்ப நம்ம கேரிங்காக தான் பார்த்துப்போம் பதினஞ்சு மாசத்தில் பதினஞ்சு நாள்லேருந்து அவங்க அந்த ஒம்போது மாதம் வரைக்கும் அந்த கொழந்தை பிறக்குற அந்த பத்து மாதம் வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க கேரிங்காக அவங்க கன்சீவாக இருக்கும் போது கேரிங்காக இருந்தால் தான் அந்த கொழந்தை வந்து நல்லா நல்லா ஒரு ஆரோக்கியமாக நல்ல நிலமையில வந்து அந்த கொழந்தை வந்து பிறக்கும் இப்போ அந்த கொழந்தை பிறந்ததுக்கு அப்பறம் கண்டிப்பாக வந்து அந்த கொழந்தைக்கு ஆறு மாசமாவது நம்ம தாய்ப்பால் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு குழந்தைக்குமே ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய முதல் உணவு எதுன்னு கேட்டால் தாய்ப்பால் தான் தாய்ப்பாலை தவிர்த்து வேற ஏதாவது கொடுக்கணுமான்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக கிடையாது எந்த ஒரு குழந்தைக்குமே ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கவேண்டிய ஒரே ஒரு உணவு எதுன்னா ஆறு மாதம் வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த கொழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு எதுன்னு கேட்டால் தாய்ப்பால் மட்டும்தானே தவிர அந்த தாய்ப்பாலை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது இல்லை இல்லையா அப்போ அந்த கொழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா மட்டும்தான் அந்த கொழந்தை ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் அந்த கொழந்தை அவ அது ஒரு குறிப்பிட்ட ஏஜில் அந்த கொழந்தை ஒரு ஒரு நார்மலாக ஆரோக்கியமாகவும் இந்த அந்த குழந்தையோட உடல்நிலையும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வேற என்ன அதிகமாக வந்து அந்த கொழந்தை எப்போதும் வந்து அதிகமாக வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கணும்னா அதிகமாக இப்போ வெளியே போய்ட்டு வருவாங்க இல்லையா இப்போ வந்து வீட்டில் உள்ளவங்க வெளியே போய்ட்டு வருவாங்க இப்போ அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் வெளில போய்ட்டு வராங்க இல்லை தேவயில்லாத ஒரு ஏதோ ஒன்று ஒரு பொருளை தொடுறாங்க அத தொட்டுவிட்டு ஒரு கை வாஷ் பண்ணாமல் அந்த குழந்தைய மறுபடியும் நம்ம போய் தொடும்போது அதில் உள்ள இன்ஃபெக்ஷன் அதில் உள்ள நோய் கிருமிலாம் என்னவாகும்னா அந்த குழந்தைய பாதிக்கும் அந்த குழந்தையோட உடலையும் பாதிக்கலாம் இல்லை எதை வேணாலும் பாதிக்கும் அப்படி இருக்கும் போது நம்ம வெளில போய்ட்டு வந்தோடனா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேலை செய்கிறோனா அதுக்கு ரொம்ப நம்ம கையை தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அங்கே உள்ள வேலையில் உள்ள டஸ்ட்டும் சரி இல்லை வேற ஏதாவது கிருமிகளாக இருந்தாலும் சரி அது அதிகமாகவே நம்ம கையில் தான் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம போய்ட்டு வரும்போது வீட்டில் வரும்போது வெளியில் வந்து வெளிப்பட்ட வெளியில் போறோம்னா நார்மலாக வெளியில் போகிறோம் வேலைக்கு போகிறோம் இதான் நம்ம வேலை அங்கேருக்கும்போது நம்ம நிறையா ஏகப்பட்ட பழக்கம் நிறையா பேருகிட்ட பேசுவோம் அந்த பொருளை தொட்டால் தீட்டு தொடுறது நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படி இருக்கும் போது இப்போ வீட்டுக்கு வர்றோம்னா வீட்டுக்கு வரும்போது ஃபேம்லியில் நம்ம அம்மா அப்பா ஒய்ஃப் குழந்தைங்கன்ட்டு எல்லோருமே இருப்பாங்க நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்து திரும்ப வந்து இன்ஃபெக்ஷன் வந்தால் அவங்களுக்கு பரவக்கூடாதுனா ஃபஸ்ட்டு நம்ம நாம் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்து வேலைக்கு போய்ட்டு வந்தோமா குளித்தோமா குளிச்சுட்டு வந்து ஒரு பொருளை தொட்றோமா சாப்ட்டோமா அதுக்கப்புறம் குழந்தைய குழந்தைய தொட்டு பேசுனோமா அவ்வளோ தான் இல்லையா ஆனால் எப்போதும் சுத்தமாக இருக்கணும் இல்லையா அப்போ சுத்தமாக இருந்தால் தான் நம்மளும் சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் நம்ம குழந்தைகளையும் நம்ம ஃபேம்லியாக நம்ம பாதுகாப்பாகவும் இருக்க சொல்ல முடியும் இல்லையா இப்போ வந்து இப்போ இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் கொரனா வந்துச்சு இல்லையா அந்த கொரனாவில் நம்ம என்ன பண்ணோம் எதாச்சும் தொட்டோமா ஒரு ஒரு குண்டூசி தொடுறத்துக்குக் கூட அவ்வளோ பயந்தோம் இல்லையா ஏன் எதுக்காக பயந்தோம் ஏன்னா அந்த கொரனா நமக்கும் இன்னொருருத்தரு கிட்டே இருந்து நமக்கும் வந்துரும்ன்ற ஒரு பயம் ஏன்னா அது வந்துடுச்சுனா நம்ம எங்கே இறந்து போயிடுவோம்ன்ற ஒரு பயம் எதனால இந்த பயனா எங்கே நம்ம உயிர் போய்டும்ன்ற ஒரு பயம் அப்போ இந்த கொரனாவில் நம்ம அந்த பயத்தை அந்த பயத்தோடு தான் இருந்தோம் இல்லையா அப்போ அவங்க இந்த கொரனாவை தடுக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் தடுப்பூசி போடணும் இது சேனிடைசர் யூஸ் பண்ணணும் எப்பவும் சுத்தமாக இருக்கணும் அந்த பொருளை தொடக்கூடாது ஒருவர் யூஸ் பண்ண பொருளை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது அதனால அதிகமாக மாஸ்க் போடணும் வெளியில் இருக்கிற காற்றை காற்றைக் கூட அதுக்கு தான் நம்ம என்ன சொல்வோம் வெளியில் சுவாசிக்கிற இயற்கையான காற்று தான் நமக்கு நல்லதுன்னு சொல்வோம் இல்லையா ஆனால் இந்த கொரனாவால் இந்த ரெண்டு வருஷத்துல அந்த காற்றே என்னாவாகிடுச்சி நமக்கே ஒரு விஷமாவே மாறிடிச்சு இல்லையா அப்போது அப்போது அந்த டைமில் நம்ம அவ்வளோ அவ்வளோ உயிருக்கு நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம் அவங்க எல்லா விஷயத்தையும் இந்த கொரனாவிலேருந்து தப்பிக்கணும்னா இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதுனால நம்ம எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணோம் இல்லையா அந்தமாதிரி ஃபாலோ பண்ணணும் பண்ணும் போது நம்ம நோய்லேருந்து நம்மளால கண்டிப்பாக நம்மளால தப்பிக்கமுடியும் இல்லையா இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு மர்ம காய்ச்சலு வருது இப்போ அந்த மர்ம காய்ச்சலுக்கான எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது என்ன காச்சல் காய்ச்சல்லருந்து நம்ம நம்மள குணப்படுத்த முடியும் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு கொழந்தைக்கு இன்ஃபெக்க்ஷன் ஆகுனா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுத்தமாக இருக்கணும் நம்ம இருக்கிற இடமும் சுத்தமாக இருக்கணும் தாய் நல்லாயிருந்தா தான் சேயும் என்ன பண்ண முடியும்னா நல்லா இருக்க முடியும் அது இல்லை அதை தாண்டி ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது